நான் இருக்கிறது வந்து ரொம்ப கிராமப்புறமான ஒரு ஏரியா எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய கிராம இ சேவை மையம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்தோம் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா சுற்றுவட்டாரத்துல ஒரு அஞ்சு கிராம மக்களும் வந்து இங்கே தான் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஈபி பில் கட்டுகிறது பட்டா சிட்டா எடுக்கிறது அடங்கல் அந்த விவசாய சம்பந்தமான அனைத்து பிரச்சினங்களையும் அங்கே வந்து நாங்கள் சரி பண்ணி வைப்போம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னால் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது அதாவது இந்திய அரசனுடைய முக்கியமானச் சேவைகள் ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்கிறது பேங்க் அகௌண்ட்டில் நியூ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி தரது பாஸ்ப்போட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கிறது இது மாதிரி அன்றாட முக்கியமானத் தேவைகள் வந்து நம்ம இந்தக் கிராம சேவை மையத்தில் தான் வந்து இசேவை மையத்தில் தான் நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கனா பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கனா பானிபூரி கடை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே ரெண்டு பானிபூரி கடை இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கவும் இப்போ ரெண்டு வந்து அஞ்சு ஆறு கடை ஆகிடுச்சி அதே மாதிரி பார்த்தீங்கனா சிக்கன் ஷாப் இன்றைக்கு சிக்கன் தான் எல்லாச்சும் எல்லோரும் லைக் பண்ணுறது அதே மாரி பாத்தீங்கனா ஒரு சிக்கன் ஷாப் இருந்தது இன்றைக்கி ரெண்டு மூணு சிக்கன் ஷாப் ஆகிடுச்சு கடையும் பிசினஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இது மாதிரியான இதைத் தான் வந்து அந்தப் பக்கம் கிராமப்புற மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது